இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது பொங்கல் தீபாவளி இந்தமாதிரில்லாம் புத்தாடை டிரஸ்ஸு புதுசாக எடுப்போம் அப்புறம் பொங்கல்னால் சூரியன் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்தமாதிரிலாம் இருக்குது ஜல்லிக்கட்டு அது அப்படி போய்டும் அடுத்தது தீபாவளி பார்த்திங்கனா புத்தாடை போட்டு பட்டாசு வெடிப்போம் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்ததுனா இந்தமாதிரி செலை எடுத்து அதை மூணு நாள் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் கரைச்சி விட்டிருவோம் இந்த மாரிலாம் பண்ணுவோம் நாங்கள்